நான் வந்து வீட்டில் தான் எல்லாச் செடியுமே வந்து வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா இப்போ வர்ற காய்கறிகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குறதில்லை காரணம் வந்து நிறையா மருந்து யூஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து நான் வந்து நான் வீட்டில் தான் எல்லா காய்கறியுமே வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் இப்போ நாங்கள் வீட்டில் என்னென்ன செடி போட்டுருக்கேன் அப்படின்னா கொத்தரங்காய் வெண்டைக்காய் பூசணிக்காய் சொரைக்காய் பரங்கிக்காய் எல்லாமே வந்து வீட்டில் தான் போட்டுருக்கேன் இப்போ அதையே நாங்கள் வந்து ஏ பறிச்சு நாங்கள் வீட்டில் சமைக்கிறதுனாலும் எங்களுக்கு ஹெல்த்தும் நல்லாருக்கும் அதனால் நான் வீட்டில் தான் எல்லாமே வந்து செடி வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் பூக்களும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரோஸ் செடி இருக்கு நான் அத தான் ரொம்ப விரும்பி வளர்த்துட்ருக்கேன் அத தான் இன்னும் அதிகமாக வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்புறம் வந்து பழங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா மரம் வந்து எங்கள் வீட்டில் வாழை மரம் இருக்கு வாழைமரத்தில் வந்து நிறைய வந்து இப்போ வாழைக்காய் வந்து நிறைய ரெண்டு மூணு வாழை போட்டுருக்கோம் ஒன்று வந்து செவ்வாழை இன்னொன்று வந்து கற்பூரவள்ளி அப்புறம் வந்து மொந்தம் பழம் அது எல்லாமே வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் நாங்கள் போட்டுருக்கோம் அதெலாம் நாங்கள் ரொம்பவே வளர்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு அதெலாம் இப்போ வளர்த்துட்ருக்கோம் இதுக்கு காரணம் வந்து செடி வளர்க்கறதுல எனக்கு மிக ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுனால தான்